நாகபட்னத்தில் வேளாங்கண்ணின்னு ஒரு ஏரியாவில் கோயில் இருக்கு மாதா கோயில் இருக்கு அதில் வந்து அதை சுற்றி பார்க்கறதுக்கு வெளியூரில் இருந்துலாம் ஆள் வருவாங்க அவங்கலாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகறதுக்காக அங்கே ரூம்ஸு இருக்கு அப்புறம் அது இது ஒட்டியே பீச் இருக்கு பீச்சில் போய் என்ஜாய் பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் நாகபட்டினம் வந்தால் நாப்பட்னத்தில் வந்து தேவி தேட்டருனு ஒரு தேட்டரு இருக்கு பாண்டியன் தேட்டரு இருக்கு அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக படம் மூவீஸ்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதற்கப்புறம் நாகூர் தர்கா போயிவிட்டு தர்காவில எல்லாத்தையும் பார்த்துட்டு தர்காவை சுற்றி பார்த்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க